ஆமாம் யார் நீங்கள் சொல்லுங்கள் மார்னிங் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஓகே ஓகே சார் இல்லைங்க சார் அது வந்து நீங்கள் சொல்கிற இடத்த பொறுத்து தான் இப்போ நம்ம நம்ம ஊர் ஊராக பண்ணிட்டுருக்கனால அந்த இந்த மண்டபத்தை பொறுத்து அந்த வாடகையை பொறுத்து டெக்ரேஷனிங்கெல்லாம் எல்லாம் ஓ அந்த கால்குலேஷன் பண்ணி தான் சார் நான் கன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன ஊர் முதல்ல அதை சொல்லுங்கள் திருச்சியாங்க சார் ஓகே சார் ஓகே சார் திருச்சியில் நிறையா மண்டபம் இருக்குது அதில் கூட நம்ம பார்த்துக்கலாம் சார் பேக்கேஜி சார் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது சார் நீங்கள் என்னென்னன்னு டீட்டெயிலாக சொல்லுங்கள் ட்வெல் லேக்ஸுங்களா ஓகே சார் ஓகே சார் ஆ முடித்துக் கொடுத்துரலாங்க சார் ஒன்றும் பிரச்சின இல்லைங்க சார் எல்லாமே ஏ டு இஜட் நாம்மளே பண்ணி பண்ணிக் கொடுத்துரலாம் சார் நாம்மளே பண்ணிக் கொடுத்துரலாம் அட்வான்ஸு இப்போ பே பண்ணிர் இப்போ நீங்கள் மந்த்து டேட்டு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க நான் அப்புறம் பே பண் சொல்லுங்கள் ஓகே ஓகே சார் டிஜேக்கு அமௌண்ட்டுங்களாக டிஜே இப்போ மேக்ஸிமம் டூ லேக் டிஜேக்கி நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பாக்கறீங்க நார்மலாக இருந்தால் போதுமாக இல்லை கொஞ்சம் இப்போ க்ராண்டாக இருக்கணுமா டிஜே ஓகே சார் நம்மள்ட்ட நிறைய பேக்கேஜ் ஆளுங்கள்லாம் இருக்காங்க சும்மா லோக்கலில் பாட்டுறவங்களும் இருக்காங்க விஜய் டிவியில் பாட்டுன அவார்டு வாங்குனவங்களும் இருக்காங்க உங்களுக்கு எந்த இதில் வேணும்னு சொல்லுங்கள் அவங்கள நாம்ம பார்த்துக்கலாம் லோக்கல்னா சார் பட்ஜெட்டு கம்மியாக தான் வரும் சார் எங்கேங்க சார் பூ டி டிசைனிங்களா ப்ளாஸ்டிக் பூ பூ ப்ளாஸ்டம் சூ சொல்கிறீங்களா இல்லை இந்த இந்த பூவை போட்டுருவோங்களா ஒரிஜினலே போட்டுருவோங்களா ஒரிஜினல் பூனா அன்றைக்கு உள்ளே ரேட்டு தாங்க சார் பூவோடய ரேட்டு தான் ப்ளாஸ்டிக்னா ரேட்டு கம்மியாக தான் சார் வரும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அடுத்து நீங்கள் இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சினல்ல ஆ அப்டேட் பண்ணியிருங்க சார் இதே நம்பர் தான் நான் பேசிட்டுருக்க நம்பர் தான் ம் சார் பார்க்கறேன் சார் சார் அமௌண்ட் இன்னும் சென்டாவை வரலைங்க சார் ஆமாம் ஆமாம் சார் அதுக்கும் இருக்குது பட்ஜெட் எல்லாத்துக்கும் கம்மி தாங்க சார் நீங்கள் இப்போ தான் இப்படி தான் கால் பண்ணுறாங்க அப்புறம் பட்ஜெட்டு கேட்டோன்னே இதாயிர்றாங்க நீங்கள் இது பண்ணுங்க சார் இன்னது நீங்கள் நம்ம ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் பாருங்க நீங்க டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் எல்லாமே ஓகே ஓகே ஓகே சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே ஓகே சார் நீங்கள் இந்தாங் கன்ஃபார்ம் ஓகே சார் வீட்டில் கன்சிடர் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் சார் ஆ ஓகே ஓகே